சின்ன வயசுலேருந்து நான் சின்ன வயசுலெலாம் நாங்கள் வந்து லீவ் விட்டா அது ஆன்வல் லீவுக்கெலாம் நாங்கள் என்னெனா இந்த நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் லீவு வரும் அந்த லீவுலெலாம் நாங்கள் என்னெனா எங்கள் பெரிம்மா வீட்டுக்கு கடலூர் போய் பார்ப்போம் சுற்றி பார்ப்போம் கடலூர் பீச்சு இதுக்கெலாம் போய்விட்டு வருவோம் அதே மாரி லீவ் நாட்களில் தான் நாங்கள் வந்து திருப்பதி போவோம் திருப்பதியில் அந்த மலையில் போவது தான் எனக்கு வந்து அதெலாம் மறக்கமுடியாத அனுபவமாக இருக்கும் கார் போய் அது திரும்புவது போகிறதுலாம் அப்படியே வந்து ஒரு இது மாரி இருக்கும் பயம் அந்தளவு இருக்கும் திரும்பக்குள்ளேலாம் நான் போய் போய் சறுக்கலாக சறுகல் மாரி இருக்கிறதலாம் ரொம்ப பயமாக இருக்கும் அது மாரி இடத்துலலாம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப அதெலாம் வந்து சின்ன வயசிலே எனக்கு அதெலாம் ரொம்ப மறக்கமுடியாத அப்பெலாம் நாங்கள் காரில் போவோம் காரில் போகிறதுனா சின்ன பஸ்சில் போவது வந்து தெரியாது காரில் போகிறதுலாம் அப்படியே நம்மக்கு அப்படியே நேராக பார்த்துகிட்டே போகிறதுனால அப்படியே தெரியாது பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப இதாக இருக்கும் மேலே போய் பார்த்தா கீழே அப்படியே எல்லாமே ஒரு சின்ன சின்னதாக தெரியும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரம்மிப்பாக இருக்கும் அதெலாம் வந்து என் வாழ் நாளிலே மறக்கமுடியாது அதெலாம் திருப்பதி போன அனுபவம் உண்டு அந்த காரில் போவது திருப்பதி மலையில் ஏறுகிறதுலாம் என்னால் மறக்கவே முடியாது திருப்பதி போன அனுபவங்களெலாம் அதெலாம் எப்போ நம்ம அடுத்தது திருப்பதி போவோம்கிற மாரி அது ஒரு இதை என்ன எண்ணங்கள் நமக்கு வரும் அது எனக்கு இன்னும்கூட அந்த திருப்பதியில் காரில் போவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போவது அது மாரி இறங்குறது அதை விட ரொம்ப இதாக இருக்கும் அதெலாம் வந்து ரொம்ப எனக்கு பிரம்மிப்பாக இருக்கும் அந்த இடத்தலாம் போய் பார்க்கணும் போகணும் அது மாரி இதெலாம் அது மாரி ஊட்டிக்கு போகிறதுக்கு காரில் போகிறதுக்கு அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்